எங்கள் இடத்துக்கு பக்கதில் கிருஷ்ணகிரி டிஸ்டிகில் வந்துட்டு கேஆர்பி டேம் சுற்றுலா தளம் இருக்கு கேஆர்பி டேம் இருக்கு அது பக்கத்தில் வந்துட்டு கிருஷ்ணகிரிக்குள்ளேயே ஒரு மியூசியம் இருக்கு அனிமல்ஸ் மியூசியம் அங்கே வந்துட்டு எல்லாம் இது இருக்கும் அனிமல்ஸோட வெரைட்டிஸ் எல்லாமே மேக்சிமம் இருக்கும் அப்புறோம் கேஆர்பி டேமில் வந்துட்டு அந்த வாட்ரு ஃப்ளூ டேம் எப்போ திறந்து விட்டாலும் வாட்ரு ஃப்ளூ நல்லாருக்கும் அந்த சீசன்ஸ் அந்த டைம் வாட்ரு ஃப்ளூ டைம் வந்துட்டு நம்ப போனோம்ன்னு வச்சுக்கோங்ளேன் கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்மையா இருக்கும் அது தான் சுற்றுலா தளம்